எங்கள் ஊர் ஒரு சின்ன வில்லேஜ் அந்த வில்லேஜுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஒரு ஒன் கிலோமீட்டர் வந்துட்டு டிஸ்டனில் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஆறு இருக்குது அந்த ஆற்றில் வந்துட்டு வருஷத்தில் ஒன் டைம் வந்துட்டு அதிகமாக தண்ணி வந்து வெள்ளம் வரத்துக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது ஒன் டைம் வந்துட்டு எங்கள் எங்கள் ஊரில் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசில் ஸ்கூல் படிச்சிட்டுருக்கிறப்ப ஒன் டைம் வெள்ளம் வந்துச்சு வெள்ளம் வந்தப்போது நாங்கெல்லாம் வந்துட்டு ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்து போனோம் போயிட்டு ஒரு போலீஸ் வந்துட்டு கொஞ்சம் பர்மிஷன் தர வரைக்கும் நாங்கள் வந்துட்டு ரிலேட்டிவ் வீட்டில் தான் இருந்தோம் ஸோ வந்துட்டு நீர்நிலைகள் எல்லாமே வந்துட்டு இருக்குது அங்கே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ப சுற்றி பார்க்கறதுக்காக நிறையா சுற்றுலாப் பயணிகள்லாம் வருவாங்க வந்து அதில் வந்துட்டு படகு சவாரி படகு போட்டில் போகிறதுக்காக ரொம்ப வந்துட்டு இது பண்ணுவாங்க அங்கே வந்துட்டு நாங்கள் நாங்கள் என்னோடய ஃபிரெண்ட்ஸு என்னோடய அண்ணனோடய ஃபிரெண்ட்ஸு எல்லோருமே வந்துட்டு மீன் பிடிப்பாங்க நாங்கள் ஆத்தில் போயிட்டு மீன் பிடிப்பாங்க அந்தமாதிரி என்ஜாய் பண்ணுவாங்க எங்கள் ஆற்றுக்கு போனால் நம்மளுடைய லைஃப் லைஃப் வந்துட்டு கொஞ்சம் ப்ரைட் ஆன மாதிரி இருக்கும்